எங்கள் பகுதியில வந்து நிறைய பாரம்பரிய விளையாட்டு இருக்கு கபடி நொண்டி தாயம் பன்னாங்கல் அஞ்சாங்கல்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக வந்து கபடி வந்து அதிகமாக நாங்கள் விளையாடுவோம் ஏன்னா கபடி வந்து எங்களுடைய மாநில விளையாட்டு பிளஸ் தேசிய விளையாட்டுல ஒன்று கபடி கபடி வந்து எப்படி விளையாடுவோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு எட்டு பேர் அந்த பக்கம் ஒரு எட்டு பேர் பிரிச்சிக்கோ டீம் பிரிச்சிக்கோ டீம் ஏ டீம் பீ அப்படின்னு ரைய்டு போகணும் டீம் ஏலேருந்து ஒருத்தவங்க வந்து போய் அந்த சைடு இருக்கிறவங்கற கபடி கபடி கபடின்னு சொல்லிவிட்டு போய் ரைய்டு போவாங்க ஸோ அப்படி போகும் போது அங்கே இருக்கிற அந்த எட்டு பேர் வந்து இவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ இங்கேருந்து அவர் போனவர் வந்து அங்கே அந்த எட்டு பேரில் யாரோ ஒருத்தரை தொட்டு தொட்டாவே வந்து அவர் அவுட் ஆயிடுவார் அவரை தொட்டுவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அவங்க பிடிக்கிறதுலுருந்து தப்பிச்சிவிட்டு எப்படி வந்து ஒரு கோடு நடுக்கோடு இருக்கும் அதை அவங்கக்கிட்ட தப்பிச்சி எப்படி வந்து அந்த கோடை கோடு இப்போ அவங்க ட்ரைப்பண்ணி இவங்கள எல்லார்த்தையும் எல்லாரும் அந்த எட்டு பேர் வந்து இவரை ட்ரைப்பண்ணி பிடிக்க வந்து இவர் வந்து அந்த கோட்டை எப்படியாச்சி அவங்க அவங்களோட பிடியிலருந்து விடுவிச்சி வந்து அந்த கோட்டை தொட்டுட்டுடாருன்னா அப்படின்னா எட்டு பேருமே அவுட் ஆயிருவாங்க ஸோ அந்த ஒரு டெக்னிக் எப்படி வந்து அந்த எட்டு பேர்த்தை ஏமாற்றி தொட்டுவிட்டு நம்ம எப்படி நம்ப நம்ப இடத்துக்கே வரோம் அப்படிங்கறதுதான் அந்த கபடி விளையாட்டு